நான் வந்து காங்கேயம் காளையை தான் பார்த்துருக்கேன் அதேமாதிரி நான் காங்கேயன் காளையை தான் வளர்க்குறேன் எனக்கு பிடிச்சது காங்கேயன் காளை நான் வளர்க்குற காங்கேயன் காளை கலரு வந்து கருப்பு கலரு என் காங்கேயன் காளை வந்து ஒரு மீடியம் ஹைட்ல இருக்கும் கொம்பு கிம்புலாம் சூப்பராக வச்சிருக்கேன் கண் வந்து இப்போ கண்ணுக்கு கீழே கருப்பு விலுந்துருக்கும் கண் சுத்தம் சுழி சுத்தமாக இருக்கும் அதேமாதிரி என் காளை வந்துட்டு ரெண்டு தடவை வாடியில் அவித்துருக்கேன் ஒரு தடவை ப்ரைஸு அடிச்சிருக்குது அதேமாதிரி என் காளையை அடிச்சிக்க வேற யாருமே கிடையாது என் பேரை சொல்லும் வாடியில் அதேமாதிரி தான் காங்கேயன் காளையில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு மாடு நான் வச்சிருக்கேன் ஒன்று என் கருப்பு இன்னொன்று செவலை ரெண்டு மாடு வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச காங்கேயன் காளை தான் அது ஏன்னா ஓ ஓங்கள் போன்ற மாடுகளை வந்து நான் பார்த்தது கிடையாது இன்ன வரைக்கும் ஆனால் காங்கேயன் காளை பார்த்துருக்கேன் என் வீட்டில் ரெண்டு நிற்குது ரெண்டும் என் வீட்டு பிள்ளை மாதிரி அதே மாதிரி சிந்து மாடு வந்து பால்கறக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அதிகம் வந்துட்டு இதை வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்க சிந்து மாடு பால் கறக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாடு பார்த்தோன்னே சொல்லுவாங்க எடே இது வாடியில் அவிக்கலான்டா இதை இது பண்ணலான்னு அது வாடியில் அவிக்கறது அவிக்கலாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது இந்த மாடு இது அவ்வளோ தான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தூரத்தில் இருந்து பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது காய் அடிச்சிருக்குது அடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க இந்த இதுக்கு சுழி சுத்தமாக இருக்குது இத வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல மாடு நல்லா ஒரண்டையா வரும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு குறஞ்சது ஒரு முப்பது நாற்பது வருஷம் அதிலே இருக்கிறவங்க தலைமுறை தலைமுறையாக அதிலே இருப்பாங்கள் பார்த்தீங்களா அவங்களால மட்டுந்தான் அதை பார்த்தவொடனே கணிக்க முடியும் அதேமாதிரி இப்போ என் வீட்டில எங்கள் தாத்தா இருக்கார் அவர் பார்த்தோன்னே சொல்லிடுவார் டே இது இந்த மாடுடா இது இத்தனை லிட்டர் கறக்கும்டா இது இன்றைக்கிக்குள்ள குட்டி போடும்டா அப்படின்னே சொல்லிடுவார் அதுமாதிரி பார்த்தோன்னே சொல்கிற அந்த திறம வந்து அது அவங்ககூடயே உள்ளது அது பரம்பரை பரம்பரையாக அவங்கக்குள்ளையே இருக்கிறது அவங்க மாடை வளர்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்குள்ளயே இருக்குது இப்போ எனக்கும் அதேமாதிரி தான் இப்போ நான் ரெண்டு மூணு மாடு பார்த்தா சொல்லிடுவேன் இது இந்த மாடு இது காங்கேயன் மாடு இது ஒங்கோல் மாடு இதுமாதிரி இது ஜெர்ஸி இது இத்தனை லிட்ரு பால் கறக்கும் அப்படி இப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதுமாதிரி தான் வேற எதுவும் இல்லை ஓகே